பழைய பாடலுக்கும் புது பாடலுக்கும் என்ன வித்யாசனா பழைய பாடல் வந்து அதோட லிரிக்கு எல்லாமே நம்ளுக்கு புரியிறமாதிரி இருக்கும் அந்த மே சிங்கர்ஸ்லாம் அவங்க பாடும்போது அந்த தமிழோட தமிழோட எழுத்து உச்சரிப்பு வந்து ரொம்பவே நல்லாருக்கும் அது கேட்க கேட்க நம்ளுக்கே ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்துரும் மியூசிக்குரொ அப் அப்போ வந்து பழைய பாடலில் வந்து மியூசிக் வந்து கம்மியாகருக்கும் பாட்டு ரொம்ப அதிகமாகருக்கும் நல்லாருக்கும் வார்த்தைகள் அதிகமாகருக்கும் நல்ல உணர்வுபூர்வமாகருக்கும் ஒரே பாட்டுலையே அந்த படத்தொட கதையே வரமாதிரி கூட இருக்கும் காதல் பாடல் தத்துவ பாடல்கள்னு ஒன்று ஒன்றும் பிரிச்சு பிரிச்சு அழகாக சொல்லிருப்பாங்க இப்போ வர பாடல்களில் வந்து மியூசிக்தான் ஜாஸ்தியாதே தவிற வார்த்தைகள் வந்து அவ்ளோவாக இல்லை அதேமாரி பாடலும் உச்சரிப்பும் அப்படி ஒன்றும் இருந்தமாதிரி இல்லை ஆனால் ரிமேக் பண்ணுறாங்க பழைய பாடல் ஆனால் மியூசிக் மட்டும் கொஞ்சம் வேறு போடுறாங்க இருந்தாலும் அதே பாடலை பழைய பாடல்லாம் கேட்கும்போது நல்லாருக்கும் புதுசாக கேட்கும்போது நல்லாருக்க மாட்டுது புதுசாக ரிமேக் பண்ணி போடுறது நல்லாருக்க மாட்டுது அதனால் எனக்கு எப்போவுமே பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும் அதற்கேக்கும் போதே நமக்கு ஒரு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் நல்லாருக்கும் அதனால எனக்கு எப்போவும் புது பாடலோட பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும்